திருவாரூர் மாவட்டத்திலன்னு பார்த்திங்கன்னா இங்கே சென்ட்ரல் யுனிவர்சிட்டி இருக்குது இந்த சென்ட்ரல் யுனிவர்சிட்டியில் ஸ்கூலிங்லேருந்து காலேஜ் வரைக்கும் எல்லாமும் ஒரே கேம்பஸில் இருக்கும் அந்த யுனிவர்சிட்டியில் சேரணும் அப்படின்றதுக்காகவே இப்போது சின்னப் பசங்க படிக்கிற பசங்க எல்லோருமே எய்த்துலேருந்து ஜாயின் பண்ணணும் டென்த்லேருந்து ஜாயின் பண்ணணும் லெவன்த்லேருந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக வெளியில் உள்ள ஸ்கூலில் படிச்சுட்டுருந்தாலும் அவ்வளோ சூப்பராக படித்து எப்படியாவது அந்த யுனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணிடணும் ஏன்னா பக்கத்துலேயே நம்ம ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இருக்குது நம்ம டிஸ்ட்ரிக்குள்ளயே இருக்குது நம்ம வெளியில் போய் நல்ல காலேஜுக்காக தேடணும்ன்ற அவசியம் கிடையாது எப்படியாவது அது உள்ளே போய்ட்டோன்னா அங்கே நல்லா படித்து நல்ல நேம் கிடைக்கும் அந்த அந்த இடத்துல படித்தோன்றதுனாலவே ஜாபும் நல்லா கிடைக்கும் நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்றதுக்காக சின்னப் இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லோருமே நல்லா படித்தோன்னா நமக்கு அந்த அந்த இடத்துல வந்து சீட் கெடைச்சிரும் அப்படினு படிக்க ஆரம்மிக்கிறாங்க அந்த யுனிவர்சிட்டி இருக்கிறதுனால எங்கள் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கே சீட் கெடைச்சி போகணுன்றதுக்காக இன்ட்ரெஸ்ட் எடுத்துப் படிக்கிறாங்க நல்லாவும் படிக்கிறாங்க சீட் கெடைச்சி போய்விட்டாங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சரும் நல்லா இருக்கும் அவங்க கரியர் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது அவங்களோட ஃப்யூச்சர் வந்துவிட்டு பெங்களூர் அந்தமாதிரி இடத்துலலாம் அதர் ஸ்டேட்டுலலாம் நல்ல ஜாப் கிடைக்குது நல்ல சேலரில ஜாபில் போய்ட்டு செட்டில் ஆகிடுறாங்க அவங்க ஃப்யூச்சரும் நல்லா இருக்குது